எங்ககிட்ட ஆடு இருக்குதுங்க மாடு இருக்கு பால் கொடுக்குறதுக்கு மாடு பசு மாடு வச்சுருக்கோங்க அதை வந்து நாங்கள் ஊர்லேயே தரகர்னு இருக்காங்க அவங்கள்ட்ட போய் நாங்கள் எங்களுக்கு இந்த வகையான ஆடுகள் தேவை மாடுகள் தேவைன்னு சொன்னோம்னா அவங்க அதுக்கு தகுந்தாற்புல எங்களுக்கு வாங்கி தருவாங்கள் அதுவும் இல்லைன்னா சந்தைன்னு ஒன்று இருக்குதுங்க அங்கே போனோம்னா நமக்கு பிடித்த ரகங்கள் அங்கே ஆடு மாடு எல்லாமே இருக்குதுங்க அதில் இருந்து நாங்கள் வாங்கிட்டு வருவோம் எங்ககிட்ட ஆடு நிறைய வெள்ளை ஆடு குறும்பு ஆடு அப்படினு ரெண்டு வகையான ஆடுகள் இருக்குதுங்க மாடுல வந்து நாட்டு மாடு ஜெர்சி மாடு அப்படின்னு ஆடு மாடு இருக்குதுங்க ஜெர்சிங்குறதுலாம் இப்போ வந்து எழுபதாயிரம் போட்டால் தாங்க மாடு வாங்கலாம் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு காலையில் பத்து லிட்டர் கறக்குங்கள் சாயங்காலம் எப்படி எடுத்துக்கிட்டாலும் ஒரு எட்டு லிட்டர் கறக்குங்கள் நம்ம நாட்டு மாடுங்குறது ஒரு முப்பதாயிரத்துக்குள்ள வாங்கலாங்கள் ஆனால் அந்த மாட்டுல பார்த்திங்கன்னா காலையில் ஒரு மூணு லிட்டர் பத்துனால் இல்லை அதுக்கு தீவனம் பசும் புல்லாம் கொடுத்தாம்ன்னா ஒரு நாலு லிட்டர் கறக்குங்கள் சாயங்காலம் ஒரு மூணு லிட்டர் கறக்குங்கள் ஆடுகள் பார்த்திங்கன்னா எங்ககிட்ட ஒரு பத்து கொரா ஆடு இருக்குதுங்க பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு கிடா இருக்குது அந்த கொரா ஆடுங்கிறது பெண் ஆடுகளை தான் கொரா ஆடுங்குறோம் அந்த ஆடுகள் போட்ட குட்டிகள் தான் அந்த கிடா ஆடுகளெலாம் இப்போ ஆட்டையே எடுத்துகிட்டீங்கன்னால் ஒரு ஆடு வந்து கிடாலாம் ஒரு கிடா வந்து ஒரு வருடத்தில் ஒரு கிடா எப்படி எடுத்துக்கிட்டிங்கனாலும் பத்தாயிரத்துக்கு குறையாமல் போகும்ங்க அதே போல நமக்கு அந்த பெண் ஆடுகள் கர்ப்பத்தோட நம்ம வாங்குனோம்னா அந்த ஆட்டோட விலை எட்டு ரூபாய் எட்டாயிரம் போட்டால் தான் ஒரு நல்ல ஆடு வாங்கலாம் அப்படிங்கிற சூழ்நிலை அப்படி என்கிட்ட ஆடு பத்து ஆடு இருக்குதுங்க கிடாயே எடுத்துகிட்டீங்கன்னால் ஒரு ஆறு ஏழு கிடா இருக்குதுங்க இதுவரைக்குங்கள் ஆட்டுல நான் வந்து ஒரு ஒரு லட்சத்துக்கு மேலே சம்பாதிச்சிருப்பேங்க மாட்டில் வந்து டெய்லி வீட்டுக்கு அன்றாடம் ஒரு லிட்டர் பால் எங்களுக்கு ஆகுது பார்த்திங்கன்னா மாட்டில் வந்து எப்படியும் ஒரு இருபதாயிரத்துக்கு குறையாமல் எங்களுக்கு மாத வருமானம் வருதுங்கள்